ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் டிவிஎஸ்சில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு மூணு மாடல் இருக்குது சார் உங்களுக்கு இந்த மாடல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூப்னு ஒரு மாடல் இருக்குது ஸ்டாட்டிங்கு அதே ஐக்யூப்எஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது சார் அதுக்கப்புறம் ஐக்யூப்எஸ்பினு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது சார் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸும் வேறு வேறு இருக்கும் சார் உங்களுக்கு ஆமாம் சார் ஆமாங்க சார் மூணுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்ரெண்டாயரூபால வருது சார் அதே ஐக்யூப்எஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்ரெண்டாயரூபா வருது சார் அதே ஐக்யூப்எஸ்பி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஹையர் எண்டு உங்களுக்கு அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயரூபா வரும் சார் உங்களுக்கு ம் ஆமாங்க சார் இது வந்து உங்களுக்கு என்னென்னா சார் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேட்ரி எல்லாமே ஒரே சேம் தான் சார் உங்களுக்கு எல்லாமே இதுக்கு ஆமாங்க சார் வண்டி வெயிட் எதுவும் மாறாது சார் எல்லாம் சேம் வெயிட்டு தான் சார் உங்களுக்கு வரும் வண்டியோடய வெயிட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனா உங்களுக்கு இப்போ ஒன் செவன்ட்டீன் டூ ஒன் எயிட்டீன்குள்ளே இருக்கும் சார் கேஜி ஆமாம் சார் பேட்ரி வந்து பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வோல்ட்டில் வரும் சார் பேட்ரி தான் உங்களுக்கு வரும் ஆமாம் சார் இதுலே வந்து கலர் வேரியண்ட் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே இது தான் சார் உங்களுக்கு

ஒரு சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு கிலோ மீட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆ சாலிடாக ஓட்டிக்கலாம் சார் உங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஆமாம் ஆமாம் சார் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து செவன்ட்டி எயிட் கிலோ மீட்டர்ஸ் வரும் சார் உங்களுக்கு நீங்கள் அந்த செவன்ட்டி எயிட்னா நீங்கள் நார்மல் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சின்னால் மினிமம் ட்ரைவிங் ரேஞ்ச் வந்து ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் வரைக்கும் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணால் ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் புக் பண்ணும் போதா சார் வாங்க சார் நமக்கு என்ன என்ன மேக்ஸிமம் நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணித் தரேன் சார் ஓகே தேங்க் யூ சார்